தமிழ்மொழி பார்த்தீங்கள்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா பள்ளிகளிலுமே ஒரு பாடமாக தான் இருக்குது ஆனால் வந்து ஹிந்தி வந்து அதில் திணிக்க நினைக்கறாங்க ஆனால் அது செய்ய முடியாது ஏன்னால் வெளியூரில் வெளிநாட்டுங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் பேச ஆசைப்படறாங்க அவங்களே ஓர் நிறையா பேருங்க வந்து தமிழை கற்றுக்கிட்டுப் போகிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் பார்த்தவு தமிழ் இதை வந்து மொழியை வந்து அது எதுவும் செய்ய முடியாது அது இருக்க இருக்க நாளடைவில் வளர்ச்சி தான் பெறுமே தவிர அது இதுவாகாது